எதிர்காலத்தில் தமிழ்மொழி அப்படின்றது வளர்ந்துட்டே தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னால் இப்போது தமிழுக்காக தமிழ் தமிழ் மட்டுமே படிக்கிற ஸ்கூலு இருக்குது தமிழுக்காக நிறைய காலேஜூலேயுமே நிறைய அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது தமிழ் வளர்ந்துட்டே தான் இருக்கும் தமிழை யாராலேயுமே அழிக்க முடியாது அதை வந்து பாதுகாக்க தான் வந்து நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்குது அதில் நிறைய மெம்பர்ஸூம் இருக்காங்க நம்ம நாட்டில் மட்டும் தமிழை தமிழ் தமிழ் தமிழ் சொல்லாமல் வெளியில் கூடயுமே வெளிநாட்லேயுமே வெளி ஊர்லேயுமே தமிழ் தமிழ் பாதுகாத்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுமே தமிழ் பேசிகிட்டு தான் இருக்காங்க நம்ம என்றைக்கு தமிழ் பேசுகிறத நிறுத்துகிறமோ அன்றைக்கு தான் தமிழ் அழியுன்னு நான் நினைக்குறேன் அண்ட் நம்ம தமிழ் பேசுகிறத நிறுத்தாமல் தமிழை பாதுகாத்துகிட்டே இருந்தால் தமிழ் எப்பயும் வளர்ந்துட்டு தான் இருக்கும் இப்போ வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து தமிழ் படித்தா முன்னேற மாட்டாங்க தமிழெலாம் இல்லை இங்கே நம்ம ஊரில் மட்டும் தான் தமிழ் பெருசு வெளி ஊருக்கு வெளி நாட்டுக்கெல்லாம் போனால் தமிழ் இல்லை நீ தமிழ் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படி சொல்வாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நமக்கு நம்ம தாய்மொழி தான் நமக்கு பெருசு அதை வந்து நம்ம தமிழ் வழியில் தான் நம்ம கற்கணும் தமிழ் வழியில் படிக்கிறது மூலயமா நம்ம நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீ ஒரு கொழந்தைக்கி இங்கிலீஷில் போய் நீ சொல்கிறதும் தமிழில் சொல்கிறதும் அதுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது நீ தமிழில் சொல்லும் போது அது எளிமையாக புரிஞ்சுக்கும் நீ அதுவே ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னு வைச்சுக்கையேன் அதுக்கு விளங்கும் பட்டு விளங்கறத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அது மனதுக்குள்ள பதியுமான்னு கேட்டால் ஆ பதியாது அதுவே நீ தமிழில் சொன்னால் உடனே பதியும் ஏன்னால் என்றைக்குமே நம்ம ஒரு தாய்மொழியில் கற்கும்போது தான் அதோடய அதோடய உள்ளே டெப் உள்ள இருக்கற கருத்து வந்து அதுக்கு புரியும் எப்பயுமே நீங்கள் ஒரு கொழந்தைக்கு தமிழ் தமிழையே சொல்லிக்கொடுங்க வீட்லேயுமே தமிழ் பேசுங்க ஸ்கூல்லேயுமே சரி காலேஜுலேயுமே சரி வேலை செய்கிற இடத்துலையுமே சரி தமிழ் பேச சொல்லுங்க தமிழ் படிக்க சொல்லுங்க நம்ம நம்ம தமிழில் வந்து பேசி அதில் நிறைய எழுத எழுதுறது மூலயமா நம்ம தமிழை வளர்க்கலாம் நம்ம அரசாங்கமும் தமிழை வளர்க்கணும் அப்படின்றத்துக்காக நிறைய தமிழ் கழகங்கள் தமிழ் சழ சங்கங்கள் எல்லாமே வைச்சுருக்கு ஸோ அதுக்கூட சேர்ந்து நம்ம ஒத்துழைச்சு நம்ம பாதுகாக்கணும் இதெல்லாம் இருந்தால் நல்லா பயனுள்ள ஒரு தமிழ் வளரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்